பத்து நாலு ரெண்டாயிரம் ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பன்னெரெண்டு பன்னெரெண்டு ரெண்டாயித்தி இருபத்தி ஒன்று பன்னெரெண்டு பன்னெரெண்டு ரெண்டாயித்தி ஒன்று ஒன்று பதினொன்று ரெண்டாயித்தி ஆறு